பேச்சு வழக்குங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துலையும் சரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சரி வித்தியாசங்கள் வேறுபட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் உள்ள உள்ள கால கட்டத்தில் அதாவது அவர் ஒரு ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறள் எழுதிருக்கார் அதுக்குள்ள் அதிகாரம் அதுக்குள்ளே விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்காரு இப்போ அதில் உள்ள அதிகார விளக்கமே நமக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் தெரியாதது கிடையாது தெரியும் இப்போ அதாவது ச மக்களுக்கு சொல்லலை மன்னுச்சுக்கங்க அதாவது குலந்தைங்களுக்கு படிச்சிவிட்டு இருக்க குலந்தைங்களுக்கு டெஃபினெட்லியாக தெரியும் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உறவு முறைகளை அழைப்பது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குறவங்களை தாத்தா பாட்டி அம்மா அப்பா அக்கா தங்கை இந்த மாதிரி அண்ணா தம்பி இந்த மாதிரி உறவு முறையில சொல்லி அழைக்கிறோம் இப்போ அதே வந்து வேறு இடத்துல மாறுபட்டு இப்போ ஒரு சில இடங்களில் எப்படி அழைக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஆயான்னு சா சார்ட்டாக சொல்லிட்டு போகறாங்க தாத்தாவை இன்னும் இங்கிலிஷில் லா லாங்குவேஜ் இப்போ உள்ள கால கட்டத்தில் இங்கிலிஷ் லாங்குவேஜில் தான் நிறையா போய்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ப வந்து தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடுங்கிறதே யாருமே மறக்க கூடாது ஏன்னா நானும் ஒரு தமிழ் பொண்ணு கண்டிப்பாக நம்ப மொழி தமிழ் மொழிதான் நம்ப என்னைக்குமே வந்து தமிழோட பேச்சு வழக்குல அந்த பேச்சு வளக்கு வார்த்தையை நம்ப கரெக்ட்டாக பேசணும் நம்ப தமிழ் நாட்டு மக்கள் கண்டிப்பாக அது கரெக்ட்டாக பேசணும் நம்ப வந்து ஒரு வீட்டுக்கு நமக்கு ஒரு விருந்தாளியாக யாராவது வராங்க அப்படினு சொன்னால் நம்ம வந்து வாங்க வந்து உட்காருங்க அப்படினு சொல்லுவோம் ஒரு சில பா ஒரு சில இடங்களில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கனாக்கா உட்காருங்ககிறத வாங்க வந்து குந்துங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து வா எனக்கு தெரிஞ்சு வாங்க வந்து உட்காருங்கனு சொல்லுறது தான் கரெக்டாக பேச்சு வளக்கு குந்துங்ககிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு மரபு வழக்கு மாதிரி தான் ஆகும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளியை யாராக இருந்தாலும் வந்து எடுத்த ஃபர்ஸ்டு வாங்க உட்காருங்கனு சொல்லிவிட்டு அடுத்தது செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம் தண்ணி கொடுக்குறோங்கிற பாத்திரம் வந்து நம்ப சொம்பில் கொடுக்குறது இப்போ அதை நம்ப வந்து சொம்பில் தான் எல்லாம் கொடுக்குறோம் சொம்பில் கொடுக்குறோம் ஆனால் வந்து ஒரு சில வழக்குல வந்து அதை ரோட்டாவில் கொடுங்க தண்ணி வந்து அந்த ரோட்டாவில் எடுத்துகிட்டு வா ரோட்டாவில் கொடு அப்படினு சொல்லுவாங்க அது வந்து எதிர்மறை வழக்கு மாதிரி பேசுறதாகும் நம்ப தமிழ் மொழி வந்து இருக்கிறதுலையே ரொம்ப தொன்மையான மொழியும் சரி ரொம்ப பழமையான மொழியும் சரி தமிழ் மொழிய வந்து எடுத்துக்கிட்டால் வந்து முத்தமிழ் அப்படினு சொல்லுவாங்க முத்தமிழ்ங்கிறது வேறு அது மாதிரி தமிழ்லையே வந்து இடை சங்கம் கடை சங்கம் அப்படினு சொல்லிவிட்டு அதையும் பிரிப்பாங்க இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது தான் முத்தமிழ்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் மொழிகள்ல எடுத்துகிட்டாலே முத்தமிழ்ங்கிறதுக்கே வந்து இதான் இயல் இசை நாடகம் இதான் அது மாதிரி முக்கனின்னு எடுத்துக்கிட்டால் மா பலா வாழை இதை சொல்லுவாங்க நம்ப தமிழ் புற மக்களில் வந்து கண்டிப்பாக இதை வந்து இன்னும் பயன்படுத்திகிட்டு தான் வராங்க சொல்லுறாங்க அதாவது நம்ப தமில்நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்த வர தமிழ் மொழிய வந்து என்னைக்குமே ரொம்ப நேசிக்கணும் அதில் நமக்கு என்னைக்குமே ஒரு நம்மளோட மரபு மொழியாக அதை மாற்றிட நினைக்க கூடாது நம்மளோட ப மொழி எந்த மொழிய நம்ம கரெக்டாக பயன்படுத்தி பேசிகிட்டு வர்றமோ அந்த மொழிய கரெக்டாக நம்ப பண்பாடுபாட்டில் கொண்டுகிட்டு வரணும் அதாவது அன்னைய கால கட்டத்துலையே வந்து இந்த மொழியை வந்து எதா எந்த மொழிய இந் இன்னைய காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்கள வந்து ஆங்கில வழியில எங் எங்கெங்கேலாம் உயர் கல்விக்கு எல்லா கல்விக்கும் இல்லை என் பையன் இங்கிலிஷ் தான் படிக்கணும் என் பொண்ணு இங்கிலிஷ் தான் படிக்கணும் சொல்லிவிட்டு வேறு வேறு மாதிரிலாம் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கும் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இப்போ கிராம பொறுத்த வர எடுத்துக்கிட்டால் நமக்கு அரசு மேல் நிலைப்பள்ளி இருக்கு அந்த மேல் மேல் அரசு உ ஃபர்ஸ்டு ஸ்டார்டிங்லந்து அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி எல்லாமே தரவா துவக்க தொடக்கபள்ளியிலே பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனால் பிள்ளைங்கள வந்து அந்த மாதிரி கரெக்டாக படிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்